ஹலோ நான் டூரிஸ்ட் ப்ளேஸ் விசிட் பண்ணுறதுக்காக வந்துருக்கேன் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா ஆ எனக்கு வந்து இங்கே மேலப்பலூரில் இருக்குல்ல கோவில் ஆ அந்தக் கோவில் விசிட் பண்ணணும் ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் அரியலூர் மா ஆ அங்கே பக்கத்தில் வேறு ஏதாவது கோவில் பக்கத்தில் வேறு ஏதாவது கோவில்கள் இருக்கா

ஆ நான் சொ அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லுறேன் நீங்கள் எவ்வளோ இதுக்கு அமௌண்ட் வாங்குறீங்க சுற்றிக் காட்டுறத்துக்காக ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க எப்படி நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வருவோம்

எல்லாம் பழங்கால சிற்பங்கள் உள்ள கோவிலாக அழைச்சிட்டுப் போகறீங்களா ஆ ஓகேங்க

ஆ சொல்லுங்கள் ஆ ஓகேங்க எந்தெந்த மன்னர்கள்லாம் ஆ ஓகேங்கக்கா கங்கைகொண்ட சோழபுரத்தில் அங்கே அந்தக் கோவிலை கட்டினவங்கள்லாம் மன்னர்கள் தானே ஆ ஓகேங்க சரி நாங்கள் எப்போ வர்றோம் என்ன என்ன டைமிங் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லுறோங்க ஆ ஓகேங்க